கடலூர் மாவட்டத்தில் பொறுத்த வரைக்கும் போக்குவரத்துன்னு பார்த்திங்கன்னாக்கா பேருந்து பயணங்கள் தான் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் எங்கே போனாலும் பஸ்ஸில் போனால் தான் இங்க ரயில் பார்த்திங்கன்னாக்கா ரொம்ப கம்மி இங்கே விருத்தாச்சலம் கடலூர் வடலூர் இல்லைனா குறிஞ்சிப்பாடி இது தான் ரயில்வே ஸ்டேஷனே இல்லைனா சிதம்பரம் அவ்வளோதான் ரயில்வேன்றது ரொம்ப ரொம்ப க ட்ரெயினில் போகிறத பார்த்திங்கன்னா எல்லாம் விருப்பப்படுவாங்க அதோடய விருப்பத் ஒன்று ஜாலியாக போகலாம் இன்னொன்னு பார்த்திங்கன்னா செலவினங்கள் போக்குவரத்து செலவினங்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் விரைவாகவும் கொஞ்ச போகலாம் அப்படின்ற இடத்துல முதன்மையாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ட்ரெயின் வசதி தான் அது வந்து கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரையிலும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அது கொஞ்ச இருந்தால் நல்லாயிருக்கும் மற்றபடி பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் குக்கிராமங்கள் வரைக்கும் நமக்கு இன்றைக்கி போக்குவரத்து இருக்குது அதில் எதுவும் பிரச்சின கிடையாது விமான நிலையன்னு பார்க்கப் போனாக்கா நமக்கு நெய்வேலி ஒன்று தான் முன்னாடி இருந்துகிட்டு இருந்துச்சு இப்போது அதுவும் இல்லை அது இருந்ததுனாக்கா ஒரு நடுத்தரம் இல்லைன்னா அதுக்கும் மேல்பட்ட இருக்கிறவுங்களுக்கு கொஞ்ச இல்லை ஒரு அவசரப் பயணத்துக்கு அது கொஞ்ச மக்களோடய தேவைக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படினு சொல்லெலாம் இது இல்லாமல் முக்கியமாக பேருந்துலிலே பார்த்திங்கன்னா தொலைதூரோம் பயணம் பண்ணுறது வந்து ரொம்ப அதிகமான இருக்கிறது பைபாஸ் சொல்கிறது நமக்கு இந்த பக்கம் இருக்கற கும்பகோணம் போக்குவரத்து இருக்குது கும்பகோணம் சென்னை மெயின் ரோடு இந்த கடைசிக்கு பார்த்திங்கன்னாக்கா திருச்சி சென்னை பைபாஸ் இருக்குது இந்த கடைசிக்கி போகும் கிழக்கு போனீங்கனா இசிஆர் சிதம்பரம் டு சென் பா சென்னை அது மாதிரி இருக்குது அதனால் பைபாஸை பொறுத்த வரைக்கும் பிரச்சின இல்லை